இப்போ சுமி எலக்ட்ரானிக்ஸில் நாங்கள் ஸோஃபா வாங்கியிருந்தோம் அதோட நெகட்டிவ் பார்த்தோம்னா என்னாச்சு அப்படினா கொஞ்ச நாள் போக போக பார்த்தோம்னா குஷன் வந்து டவுன் ஆக ஆரமிச்சுருச்சு ஈவன் நமக்கு உட்டன் அதிகமாகவும் காடன்ஸ் எல்லாமே வந்து ஓவரப்பாகி வெளியில வர ஆரமிச்சுருச்சு அதுவும் இல்லாமல் வந்து மாற்றுறதுக்கு எந்த வேப்பர்சும் கொடுக்கவும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன அழகு மாதிரி இருக்கும்ல பில்லோஸ் அதுவும் எதுவுமே கொடுக்கவும் கிடையாது குஷன்ஸ் வந்து நல்லா ஸ்டார்ட்டிங்கில் வந்து ரொம்பவே நல்லா இது பர்ஃபெக்ட்டாக இருந்தது பட் ஆனால் நாள் ஆக ஆக நாங்கள் யூஸ் பண்ண அதை சேஞ்சு பண்ணும்போது இந்த மாதிரி காடன்ஸ் எல்லாமே வெளியில வர ஆரமிச்சுருச்சு அது மட்டும் இல்லாமல் வே அதிகமாக இந்த வேப்பர்சும் கொடுக்கல சேஞ்சு பண்ணுறதுக்கு இல்லாட்டி கலர் சேஞ்சு பண்ணுறதுக்கு டவல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கிடையாது சோஃபாக்குன்ணு ஸ்பெசிஃபிக்காக